ஐயா கொக்கு அப்படி ஆகாயத்தில் பறந்து வந்து இந்த நிலத்தடியில் தண்ணீர் உள்ள இடத்துல அழகாக வந்து உக்காரும்போது அதனுடைய கால்களை பார்த்தால் ஒரு நான் சொல்லறதுக்கே இல்லை அது நான் வந்து பிரம்மா கிடையாது நான் இளையராஜா கிடையாது கவிஞர் வைரமுத்து கிடையாது நான் அதை வந்து இதுன்றத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு அழகாக இருக்கும் அது அப்படியே அந்த நி உக்காந்து அந்த மொ நின்றுதுன்னாக்கா அந்த கால் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஒரு அழகாக ஒரு தோற்றம் அப்படியே நிற்கும் அப்படியே இப்படி வந்து ஒரு வளைச்சி அப்படி நிற்கும்போது அப்படியே நடக்கும்போது ராஜநடை தான் அவருக்கு அந்த காலால் நடக்கும்போது அந்த சிவந்த காலால் நடக்கும்போது ஒரு ராஜநடை மாரி நடப்பாங்க ஐயா அவங்க அது வந்து நாங்கள் வரவேணும் ஓசை கொக்கு ஒரு மாதிரியா ம் ஓசையிடும் நாரை ஒரு மாதிரியா ஓச ஓசையிடும் அதே மயில் வந்து அது ஒரு ரகத்தில் ஓசையிடும் இதெலாம் நாங்கள் வந்து அந்த ஓசையை ரெக்கார்டு செய்து ரெக்கார்டு செய்து சந்தோஷமாக அதெலாம் வந்து இந்த குழந்தைகளுக்கு இந்த ஒரு ஒரு குழந்தைகள் இருக்குதுனா அதை அதுவாக அழும்போது அதுக்கு அந்த ஓசையை எடுத்து காட்டும்போது அந்த குழந்தைகளை வந்து அந்த ஃபோட்டாவை அந்த ஓசையும் பார்த்துட்டு அந்த படத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமாக சிரிப்பு வந்துடும் அதற்கு அதைப் பற்றி ஒன்றும் பயமே இல்ல ஐயா எல்லாமே சந்தோஷமான அனுபவம் தான் ஐயா இது நீங்கள் சொல்வது ஒன்றும் கரெக்டாக்குது நான் சொல்வதெல்லாம் கரெக்டாக இருக்கும் ம்